ம் சொல்லமுடியுமே என்னால் பாடும்போது வந்து சின்ன சின்ன பயம் வரும் டக்குன் நம்ம பாடிட்டிருக்கும்போது ஐ நம்மளை ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமானு தோணும் அப்போ வந்து அதை சமாளிக்கிறத்துக்காக அவங்கள பார்க்கவே கூடாது வேறொருத்தவங்களை பார்த்தா அவங்க நமக்காக கோப்ரேட் பண்ணுறது அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணுறத பார்த்து அந்த பய பயமும் பதட்டமும் அந்த இடத்துல இருக்காது சில நேரத்தில் வந்து எதாவது நமக்கே தோணும் அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணதுனால் அவங்க அப்படி பார்த்துட்டாங்களோ ஒரு வேளை அந்த இடத்துல நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படினு அந்த பதட்டம் இருக்கும் போது நீங்கள் அதை டக்குனு இக்னோர் பண்ணிடுங்க அதை அவங்களே க அவங்கள கவனிக்காத மற்றவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து நியூவாக வந்து உங்களுக்கு சொல்லும் போது ஓகே இதில் வந்து டிஃப்ரண்ட் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கு இவங்களுக்கு வந்து அது புரியல போல அதனால தான் நம்மள அப்படி பார்க்குறாங்க அதனால யார் உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் பாட் பாட்டு பாடும்போது நீங்கள் பார்த்திங்கனா உங்களுக்கு எந்த பயமோ எந்த பதட்டமோ இருக்காது எல்லா சுட்சிவேஷன்லேயும் பயம் பதட்டங்கிறது இருக்கும் தான் பட் அதை வெளில காட்டிக்கக்கூடாது வெளில காட்டினா நம்மளோடைய வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால வந்து காட்டிக்காதீங்க உங்களுக்குப் பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னால் அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க பார்க்கும் போது அந்த பயம் பதட்டம்லாம் இருக்காது வேணால் நீங்கள் எங்கேயாது போகும்போது அவங்களை எப்போயுமே கூட்டு போய்டுங்க அவங்களை மட்டும் பாருங்கள் எந்த பயமோ பதட்டமோ இருக்காது ஒரு குட் காண்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஏன்னால் நம்மள பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்கரேஜ் பண்ணும்போது எந்த பயமும் இருக்காது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் கான்சன்ட்ரேஷன் மட்டும் அவங்கள மட்டும் பாருங்கள் வேறு யாரையும் பார்த்த பார்த்துறாதீங்க ஓகே வா இதேமாரி சுட்சிவேஷன்லாம் எனக்கு நடந்துருக்குது அதனால எனக்கு பிடிச்சவங்கள எப்போயும் நான் கூடயே வச்சுருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த பயம் பதட்டம் எதுவுமே வராது வெளிக்காட்டிக்க மாட்டேன் ஏன்னால் காண்சன்ட்ரேஷன் ஃபோகஸ் ஃபுல்லாக அவங்க மேல் மட்டும் தான் இருக்கும்